சுய உதவிக்குழு வந்து இங்கே எங்கள் பகுதியில் வந்து ஏழு எட்டுக் குழு இருக்குது அவங்க அரசாங்கம் மூலயமா இங்கே குழு ப பேங்க்கில் போட்டு அந்த பணத்தில் வந்து மறுபடி எதாவது தேவைங்கிறபோது அந்த பணத்தை எடுத்து அவங்க அவங்களுடைய சொந்தக்காரர்களுக்குப் பண்ணிக்கிறாங்க அவங்க அது இல்லாமல் சுயமாக ஒரு வேலை ச ஒரு அஞ்சாறு குழு சேர்ந்து அவங்க சுயமாக தொழில் ப தொடங்கிறக்காக க அரசாங்கம் மூலயமா அவங்க பணத்தைவே போட்டு சில தொழில் அதாவது காளான் வளர்ப்பு இந்த மாதிரி தொழிலெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதனால அவங்க குடும்பம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களெலாம் இல்லாமல் அவங்க வந்து ச சீராக குடும்பத்தை வந்து தள்ளிக்க முடியுது